ஆ சார் வணக்கங்கய்யா என் பெயர் சித்ரா மாடு நான் வந்து உங்கள் கடையில் வந்து நானு சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணிருந்தேங்க நான் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா நிறைய காரம் இருக்குதுங்க உரைப்பு அதிகமாக இருக்குது உப்பு தூக்கலாக இருக்கும் என் பிள்ளைங்களாம் யாரும் சாப்பிட மாட்டங்குது சார் அடுத்த முறை நீங்கள் அந்த சாப்பாடு நம்ம உங்கள் கடையில் வந்து அந்த சாப்பாடு எப்போயுமே அங்கே தான் ஆர்ட்ரு பண்ணுவேன் அதனால வந்து அடுத்த முறை நாங்கள் ஆர்ட்ரு பண்ணக்குள்ள கொஞ்சம் குறைச்சுக்குங்க கொஞ்சம் நல்லா செய்யுங்க பிள்ளைங்களுக்குலாம் சேரலைங்க காரம் ஒத்துக்காமல் எல்லாம் உடம்பு சரி இல்லாமல் ஆகிடுச்சி அடுத்த முறை வந்து நான் உங்க கடையிலையே நான் ஆர்ட்ரு பண்ணுவோங்க சார் நீங்கள் கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்க எப்போயுமே நான் உங்கள் கடையில் தாங்க விரும்புவேன் அங்கே சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்கள் உங்கள் கடையில் தான் நாங்க சாப்பாடு திரும்பியும் நான் உங்கள் கடையில் தான் நான் ஆர்ட்ரு பண்ணுவேன் ரசத்தில் வந்து காரம் அதிகமாக இருக்குதுங்க ரசம் வந்து கொஞ்சம் காரம் குறைச்சுக்குங்க சாம்பாரில் உப்பு தூக்கலாக இருக்குதுங்க பிள்ளைங்க யாருமே சாப்பிட்லங்க எங்கள் பேரை பிள்ளைங்களாம் நிறைய இருக்குது நாலஞ்சு பேரை பிள்ளைங்க ஒன்று கூட கையே வைக்கலங்க சாப்பாட்டில் அதனால வந்து அடுத்த முறை வந்து நான் உங்கள் கடையில ஆர்ட்ரு பண்ணக்குள்ளே எல்லாம் குறைச்சி கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்க அதாங்க உங்களை திரும்பியும் விரும்பி கேட்குறங்க கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்க சரிங்க உங்கள் சாம்பார் வந்து புளி கம்மியாக இருக்குதுங்க சப்புன்னு இருக்குதுங்க எது சாப்பிட்டாலும் சப்புன்னு இருக்குது புளி வந்து கொஞ்சம் துடிக்க வைங்க புளியே இல்லைங்க சாம்பாரில் எங்களுக்கு புளி வச்சால் தான் பிடிக்கும் சரிங்கள் நன்றிங்கய்யா கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்கய்யா